ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஓகே எல்லா லாஸ்ட் லாஸ்ட்டு செக்கப் நேற்று வந்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க போன மன்த் வந்தீங்களா ஓகே ஆ ஓகே சொல்லுங்கள் ஆ நம்ம ரிஷப்ஷனிஸ்ட் நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட ஆ ஓகே நான் உங்களுக்கு மெடிஷன் எழுதி கொடுத்துருப்பேனே ஒரு சீட்டு ஆ அதில் வந்து ஹாஸ்பிட்டல் நம்பர் இருக்கும் ரிஷப்ஷனிஸ்ட் நம்பரு அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் எந்த டைமுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்கிட்ட கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க டோக்கன் சிஸ்டம் படி தான் வந்து நான் பார்க்க முடியும்

ஆ பர்ஸ் ஆ பர்ஸ்னலாவா டேரக்ட்டாக நீங்கள் ஹாஸ்ப்பிட்டல் வரமாரி இருக்கும் இப்போதிக்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கறமாதிரி கேளுங்கள் மற்றபடி நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துவிட்டு வந்து தான் உங்கள் டெஸ்ட்டை நான் செக் பண்ணிவிட்டு தான் சொல்லுற மாரி இருக்கும் ஆ ஓகே ஆ ஆனால்

ஓ ஓகே ஓகே அப்படின்னா நீங்கள் எப்பின்னா நான் சண்டேவில ஃப்ரீ டைமில் இருப்பேன் அப்போ நீங்கள் எங்ககிட்ட வீடியோ காலிங்கில் கூட கா காண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போதிக்கு நான் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுறேன் இனிமே நீங்கள் இதுமாதிரி என்ன காண்டக்ட் பண்ணனும் அப்படின்னா சண்டே டைமில் வீடியோ காலில் என்கிட்ட பேசிக்கிங்க ஓகேவா ஓகே இப்போ நீங்கள் உங்க உங்கள் டெஸ்ட்டு எந்த லேப்பில் எடுத்தீங்க லேப் நேம் ஆ ஆ ஓகே இப்போ நீங்கள் அந்த ஆ ம் ஓகே ஆ மறந்துவிட்டு அது அதற்குதான் நீங்கள் எப்படின்னா இத வந்து நம்ம வந்து ஃபோன் காலில் பேசிக்க முடியாது நீங்கள் அதை பார்த்து சொல்லீட்டிங்க அதில் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குன்னு இப்போ நார்மலாயிடுச்சு அது வந்து எப்பின்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட டேப்லட்ஸு நாங்கள் கரெக்ட்டாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுட்டு ஃபுட்டு நீங்கள் எவ்வளோ எப்படி எடுத்துக்கனும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோவ் பண்ணிருக்கீங்க அதனால் உங்களுக்கு குறஞ்சிருக்கு இப்போ நீங்கள் மறுபடியுமே நீங்கள் நான் கொடுக்கற இன்ஸ்டரஷனை ஃபாலோவ் பண்ணாமல் சரி குறஞ்சிடுச்சி டேப்லட்ஸு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவ வாய்ப்பிருக்கு அதற்குதான் நீங்கள் என்கிட்ட வந்துவிட்டு செக் பண்ண நீங்கள் ஏன்னா ஒரு நாலஞ்சு டைம் வந்துட்டீங்கல்ல ஹாஸ்ப்பிட்டலுக்கு கிளீனிக்கு ஆ ஓகே அப்போ நீங்கள் வந்து நீங்கள் நேராக வரணுன்லாம் அவசியம் இல்லை இதேமாரி நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் எடுத்துவிட்டு உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் வீடியோ காலில் காண்டக்ட் பண்ணிக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரக்ட்டாக ஹாஸ்பிட்டல் வந்து தான் ஆகணும் ஓகே ஓகே அதான் உங்கள் டைமிங்கும் இப்போ பாதிக்கக்கூடாது என்னையும் நீங்கள் இப்போ நேரில் பார்க்காம வீடியோ கால்லையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகதான் நான் இந்த இதை உங்களுக்கு சொல்லுறதே ஓகேவா நீங்கள் வந்து இப்போ டேப்லெட்லாம் ஒன்றும் மாற்ற தேவைல்ல கொடுத்த டேப்லெட்ட நீங்கள் கரெக்ட்டாக நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஆ ஆமாம் ப்ரிஸ்க்ரிப்ஷன் சொல்லுங்கள் இல்லைல்ல நீங்கள் அதை இல்லை நீங்கள் அதை இப்பதிக்கு மாற்றிக்க தேவைல்ல ஏன்னா உங்களுக்கு தான் குறஞ்சிட்டுங்கிறீங்கல்ல இனி உங்களுக்கு தொந்தரவு இருந்தால்தான் நான் டேப்லெட்ஸ் மாற்றி கொடுப்பேன் ஆ ஆ உங்களுக்கு டேப்லெட்ஸ் பிரச்சனை இல்லை நீங்கள் மெடிக்கலில் வாங்கிக்கலாம் நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கிட்டு ஃப்ரீ டைத்தில் எனக்கு நீங்கள் அப்படி என்கிட்ட வரணும் ஹாஸ்பிட்டல் வரமுடியல வெளியூர் இருக்கீங்கன்னா வீடியோ காலில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ

இல்லை வீக் எண்ட் வந்து சண்டே ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கிளீனிக் லீவு அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன் வீடியோ காலில்

ஆ ஆமாம் இல்லைல்ல டைமிங் வாங்க நீங்கள் வந்து ஒரு டென் ஓ க்ளாக் மேலே ப எப்போ பண்ணாலுமே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் எடுப்பேன் ஏன்னா அந்த டைத்தில் மட்டும்தான் நான் வீடியோ கால் அட்டன்ட் பண்ணுறது மற்றபடி நம்ம அந்த வீக்கு வீக் டேஸில் அட்டன்ட் பண்ணுறதில்ல கிளினிக் வந்துர்றது ம் சரி சார் ஓகே அதை பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு என்ன அப்படின்னு பார்க்கறேன் ஓகே ஆ ஓகே தேங்க் யூ